பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபது